ஹலோ இது நந்தினி மெஸ்சுங்களா காலை உணவு ஆர்டர் பண்ணணுங்கள் ஒரு விஷேஷத்துக்காக ஆர்டர் பண்ணுறோம் உங்கள் உணவகத்தில் என்னென்ன ஸ்பெஷல் சட்னி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது சரிங்கள் அப்போ எங்களுக்கு வந்து இட்லி ஊத்தாப்பம் அதுக்கு சாம்பார் அந்த நீங்கள் சொன்ன கார சட்னி கடலை சட்னி அதையும் சேர்த்துக்குங்க சாம்பார் அவ்வளோ தான்